நான் வந்து ஏன் ஸ்கூல் முடிச்சிவிட்டு காலேஜ்ஜு சேர்ந்துட்டேன் அங்கே வந்து யாருமே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புதுசாக தெரியல அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வந்து ஏ ஃபிரண்ட்ஸ் எனக்கு இல்லாமல் கொஞ்சம் தனியாக தான் இருந்தேன் அப்புறமேட்டு ஒரு ஒருத்தி எங்கிட்ட எக்ஸாமுக்கு படிக்கும்போது குரூப் ஸ்டடி பண்ணும் போது ஒரு பொண்ணு வந்தா அவ கூட கெமிஸ்ட்ரி சேர்ந்து படிச்சேன் அவ பேர் வந்து தீபானு ஒரு பொண்ணு அவ கூட படிச்சிகிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு தான் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம் அப்புறம் ஏ டிப்பார்ட்மெண்டில ஒரு பொண்ணு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு ஒன் மன்த்துக்கப்புறமேட்டு தான் அவ கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆனோம் அப்புறம் மூணு பேர் நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தோம் நல்ல ஜாலியாக இருந்தோம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்னால அவ்ளோவாக எங்களுக்கு தெரியல காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்வோட கொஞ்சம் காலேஜ் லைஃப் கொஞ்ச டஃபாகதான் இருந்துச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சிரமமாக இருந்துச்சு தமிழில் படிச்சிகிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டே படிச்சோம் ஸ்கூலில் நல்லா படிச்சிருந்தால் நாங்கள் காலேஜ் போய் சேர்ந்தவொன்னே அங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்குகே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து படிச்சோம் எங்களால் முடிஞ்சளவு மார்க் எடுத்தோம் பாஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சோம் செகண்ட் செமஸ்டர் வந்தோம் கொஞ்ச நாள் இருந்தோம் அப்புறம் கோவிட் வந்துச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு மட்டும் அவ்ளோவாக இல்லாமல் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு ரெண்டு வருஷம் கோவிட்டில் இருந்தோம் கோவிட்டில் இருந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் படிச்சிகிட்டு எக்ஸாம் எழுதிகிட்டு இருந்தோம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது படிக்கும்போது தான் இன்னும் நிறையா பெர்சன்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ண்ண முடிஞ்சுது நிறைய பேர் இதில் என்ன பண்ணனும் இது எப்படி படிக்கணும் இப்படிலாம் டவுட் கேட்கும் போது நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சுது பட் நேரில் வாய்ப்பு இல்லாத காட்டியும் ரெண்டு வருஷம் இப்படியே படிச்சு ரெண்டு வருஷம் இப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி செமஸ்டர் முடிச்சு இப்படியே போயிகிட்டு இருந்தோம் கோவிட் முடிஞ்சவொன்னே கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு காலேஜ் திறந்தாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அப்ப தான் கிடைச்சது ஆனால் லாஸ்ட் ஃபைனல் இயர் ஆனால் கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது நிறைய எக்ஸாமுக்கு இப்படியெல்லாம் படிச்சுட்டுருக்க டைம் இல்லை அப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் போய் சாப்புறது நைட்டு வந்து ரெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் பேசிட்டு உட்காந்து இருக்கறது படிக்கிற டைம்மில் என்ஜாய் பண்ணிகிட்டு படிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்போம் அப்போ நாங்களே திட்டிப்போம் என்னடி படிக்காமல் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு அப்படிலாம் பண்ணிகிட்டு பேசிகிட்டு உட்காந்தோம் நல்ல எக்ஸாம் எழுதிவிட்டு கொஞ்சம் நல்லா ஜாப் நைட் நைட்டில் வந்து எட்டு மணிக்கு சாப்பிடாம ஒம்பது மணி வரைக்கும் ஏதாச்சும் உட்காந்து டைம் ஆயிட்டு அப்புறம் நைட் மிஸ் பத்து மணிக்குலாம் போய் உட்காந்து காசு கொடுத்து வாங்கி நைட்டில் சாப்பிடுட்டு இருப்போம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக போயிவிட்டு இருந்தோம் அப்புறம் நிறையா பிரஷர் எக்ஸாம் பிரஷர் லேப் எக்ஸாம் அந்த எக்ஸாம் அப்படிலாம் வந்துச்சு லேப் எக்ஸாம்மில் பிட் அடிச்சு எழுதுறது லாங்குவேஜ் தெரியாமல் அடுத்தவங்களை பார்த்து எழுதுறது இதுமாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணும் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் எக்ஸாம்மில் அது ஒரு வழியாக ரிசல்ட் வரப்போ பிட்டு அடிச்சு எழுதின எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு கிளாஸ் இல்லாத அப்போலாம் வந்து கிளாஸ்லாம் கட் அடிச்சிகிட்டு கொஞ்சம் வெளியேலாம் அந்த பீரியட் அப்போ வெளியே போய் சுற்றிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அப்படி ஜாலியாக சுற்றி சுற்றி வந்தோம் எதுக்குமே சு சும் எதுவுமே வாங்காமல் காலேஜே சும்மா சும்மா சுற்றி வந்துவிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு என்ன ஜாப் வெளியில் போய் அவ்ளோவாக சாப்புடல ஆனால் லாஸ்ட்டாக காலேஜ் விட்டு வரும்போது போக முடியாத இடத்துக்கெல்லாம் காலேஜ்ஜில் இருக்க எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ செலவழிக்க முடியுமோ அவ்வளோது செலவழிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒன் நைட் வரும் போது காலேஜ் வெக்கேட் பண்ணுற சுட்டுவேஷன் வந்தப்போ அன்றைக்கு லாஸ்ட் நாள் உட்காந்து இங்கே போய் இருக்கலாமோ அங்கே போய் இருக்கலாமோ அங்கே என்ஜாய் பண்ணிருக்கலாமோ ரொம்ப நிறையவே படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டோம் என்ஜாய் பண்ணல அப்படின்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடச்ச நாட்களை வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மூணு வருஷம் நாங்கள் போக முடியாத இடம் இருந்ததோ அங்கெல்லாம் போயிவிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுட்டு வந்தோம் அடுத்த நாள் வந்து எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுவிட்டாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்ளோ தான் அதோட காலேஜ்ஜில் லைஃபே முடிஞ்சது எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வேறு எதுவும் பண்ண முடியாது காரணத்தினால் வந்து காலேஜ் லைஃப்பை முடிச்சிவிட்டு வந்துவிட்டோம்